போக்குவரத்தில் பார்த்தீங்கனா இப்போ நம்மளுக்கு தரம் மாறி தான் இருக்குது எப்படின்னா முன்னாடியெல்லாம் நிறையா கிராமத்துக்கெல்லாம் பஸ்ஸு இருக்காது அதிகமாக ஸோ இப்போ எல்லா கிராமத்துக்கும் பஸ்ஸு வந்து இருக்குது நம்மளுக்கு ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கனா நம்மளுக்கு ரயிலோடய வசதியும் பார்த்தீங்கனா மொ ஃபஸ்ட்டெல்லாம் ஏதோ ஒரு டைம் தான் நம்மளுக்கு அந்த ரயில் வந்து இருக்கும் பட் இப்போ நிறைய ரயில் வந்து இருக்குது நிறைய டைமுக்கு நம்ம போகலாம் அதே மாதிரி ஃப்ளைட்டும் வந்து நம்மளுக்கு இப்போ எ எந்த ஊருக்கு வேணாலும் போகிறத்துக்கு வசதி வந்து நம்மளுக்கு இப்போ போக்குவரத்துறையில் மாற்றத்தை நிறைய இதை கொண்டு வந்திருக்குறாங்க இப்போது ஸோ முன்னாடி இல்லாத மாதிரி இப்போது நிறையா மாறி இருக்குது நிறையா எப்படின்னா முற்போக்காக நம்மளுக்கு நிறைய விஷயத்த மாற்றி கொண்டு வந்திருக்குறாங்க இப்போது